சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார்

நெக்லஸ்ஸு ஜிமிக்கி எல்லாம் இருக்குது சார் எல்லாம் பாம்பே டிசைன்ஸு அவுரா டிசைன்ஸு அதில் கல்கத்தா டிசைன் எந்த டிசைன்னாலும் இருக்குது ஆன்ட்டிக் மாடல் இருக்குது ஆக்டிங் இருக்குது எஸ் ஆ இருக்குது சார் கேரளா கேரளா மாடல் இருக்குது டைமண்ட்ஸ்ஸும் இருக்குது எல்லாமே இருக்குது சார் ஆ இருக்குது இது ஆ அது இருக்கு துபாய் டிசைன் இருக்குது எல்லாமே ஆரம் நெக்லஸ்ஸு கம்மல் ஜிமிக்கி ரிங்ஸ்ஸு எல்லாம் ப்ரேஸ்லெட்டு

இருக்குது சார் எல்லாமே இருக்குது சார் ம் ஆ இருக்குது சார் வார்ம்ஸு ஜூமோல் இருக்குது நெத்திக்கு ஜுமோல் இன்றைக்கி கிராம் ரேட் வந்து அஞ்சாயிரத்தி ஐந்நூற்று தொண்ணூறுபா இருக்குது சார் அதெலாம் ஜுவல் பொறுத்து சார் பர்சண்டேஜ் வரும் ஆமாம் சார் ஆமாம் சார் கொஞ்சம் பேக்கிங்காக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வரும் இப்போ நார்மலாக இருந்தால் கம்மியாக வரும் ஆமாம் சார் சார் ஒரு ட்வெல் பர்சண்ட் சார்ஜ் பண்ணுறோம் சார் ஆமாம் சார்

ஆமாம் சார் சார் இந்த மாதம் அ சார் இந்த மாதம் ஆடித்தள்ளுபடி ஆஃபர் போட்டுருக்கு ஆடி ஆஃபர் போட்டுருக்கு தங்கம் வாங்கினால் வெள்ளி ஒரு கிலோ இலவசம்னு போட்டுருக்கு

ம் பண்ணிக்கலாம் வாங்க சார் தாராளமாக பண்ணி சார் பண்ணி தரேன் இங்கே

முடிஞ்சளவு பண்ணித்தரேன் வாங்க சார் கம்மி பண்ணித்தரேன்

ஆ பண்ணித்தரேன் சார் வாங்க சார் ஆ ஆ சரி சார்